ஹலோ ஆ வித்யா வி ஆ என் பிள்ள இப்போ தான்ப்பா பத்தாவது முடிச்சிருக்கான் அவனை வந்துவிட்டு உங்கள் ஸ்கூலில் பதினொன்று பன்னெண்டாவது சேர்க்கணும் அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதி என்ன டெஸ்ட்டுப்பா எழுதணும் அதை பற்றி சொல்லுறியா நானூற்று அறுபது மார்க் எடுத்துருக்கான் எடுத்துருக்கான்ப்பா ஆ ம் சரிப்பா ஆ ஓகே ம் சரி ஆ சரி எக்ஸாம்க்கு எதாவது படிக்கணுமாப்பா

ஆ சரிப்பா வரையில் எதாவது கொண்டு வரணுமாப்பா ம் சரிப்பா ம் ஆ சரிப்பா சரிப்பா ம்

ஆ சரிப்பா நான் சொல்லுறேன்ப்பா ஆ நாங்கள் வந்துவிட்டு திங்கக்கிழம வரோம்ப்பா எப்போ ஓப்பனில் இருக்கும் ஸ்கூலு எப்போ ஒப்பன் பண்ணுவிங்க நீங்கள் எப்போ எக்ஸாம் சொல்லுறீங்கன்னு எப்படிப்பா எங்களுக்கு தெரியும் ஆ சரி சரிப்பா ஆ ரொம்ப நன்றிப்பா